வணக்கம் ஐயா நான் இந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வந்திருக்கேன் நான் இப்போது என்னோடய அட்ரஸ்ஸை சேஞ்ச் பண்ணணும் எ அதுக்கு சேஞ்ச் பண்ணுன்னால் முதல்ல என் பாஸ்போர்ட் சேஞ்ச் ஆகணுன்ட்டு சொல்கிறாங்க இதுக்கான என்னென்ன தேவைகள் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னால் அதை நான் கரெக்டாக தெரிஞ்சுப்பேன் ஐயா அண்ட் எனக்கு எனக்கு என்னென்னன்று நானும் அதை பற்றி நானும் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அதை கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக சொல்லிக் கொடுக்குறீங்களா ஐயா ஏன் நான் இந்த இடத்த நான் சேஞ்ச் பண்ணணுன்னு நினைக்கிறேன்னா அவங்க முன்னே இருந்த வீட்டுக்காரங்க என்னென்ன பண்ணிணாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயா சப்போஸ் அவங்களுக்கு எதாவது கார் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அந்த ஒரு இஷ்யூனால் வந்திருக்குன்ட்டு ஒரு கேஸ் ஃபைல் ஆகிருக்கலாம் ஸோ அந்த ஒரு கேஸ் ஃபைல் என் பேரில் வந்துடக்கூடாதுங்க ஐயா அதனால் நான் உங்கள் கிட்டே நான் என்னென்ன டீட்டெயில்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அண்ட் நான் இந்த இடத்துல இப்போது நான் குடிப்பெயர்ந்து ஐ மீன் நான் இப்போ வந்திருக்கேன்னே இந்த இடத்துல நான் வாழப் போகிறேன் என்னோடய பாஸ்போர்ட்டையும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஐயா அது சேஞ்ச் ஆனால்தான் எனக்கும் இந்த இடத்துல இடம் கிடைக்கும் என்னால் இந்த இடத்துல வாழ முடியும் ஐயா கொஞ்சம் அதுக்கு உதவி பண்ணுங்க அண்ட் இதை பற்றி எனக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனையும் எனக்கு தெரியணும்னு ஆசைப்பட்றேன் ஐயா அதையும் எனக்கு கொஞ்சம் தெளிவுப்படுத்துன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஐயா நன்றி